எங்கள் தமிழ்நாட்டில் வந்து எங்க சாப்பாட்டு வகையில் எங்களுக்கு பாரம்பரியமா இருக்கிறது எங்கள் எங்களுக்கு விட்டு சாப்பாடு வகையை பிரிக்கவே முடியாது காரணம் மண்பானையில் சோறு பொங்கினா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் மண்பானை சோறு பொங்கி அந்த சாதத்துக்கு மண்பானை சட்டியில் கரிசட்டியில் கொழம்பு வச்சி மீன் கொழம்பு வச்சி இல போட்டு ஒரு கூட்டு வகையும் வச்சி இலையில சாப்புடுறது சாப்பிடிங்கன்னா அந்த சாதம் அவ்வ ளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மண்பானை சோறு கெட்டும் போகாது மண்பானையில் சோத்த பொங்கி நம்ம இன்னைக்கு காலையில் பொங்கின சோறு சாப்பிடுட்டு தண்ணி ஊத்தாட்டாலும் பரவா இல்லை ராத்திரிக்கு அந்த சோறு கெட்டே போகாது அப்படியே இருக்கும் ஆனால் மண்பானை சோறு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாவும் இருக்கும் சோறு கேட்டா மண்பானையிலையே பொங்கிறாங்க ஏன்னா அப்போம்னா பாரம்பரிய பரம்பரையிலையே மண்பானையில பொங்குகிறவங்களும் இருக்காங்க இப்போவும் கூட மண்பானையில் சோறு பொங்குகிறவங்க இருக்காங்க அந்த மண்பானை சோறு ஈயப்பானைக்கு சோறு பொங்குகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா மண்பானை சோறு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் மண்சட்டியில் வந்து கொழம்பு வைங்க அந்த கொழம்பு ருசியாக தான் இருக்கும் அதே கொழம்ப நம்ம இன்னைக்கு வச்சிட்டு மறுநாள் அதை சூடு பண்ணி அந்த மண்சட்டிலேயே வச்சி அதை சாப்பிட்டு பாருங்க அது அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இல போட்டு அந்த மீன் கொழம்புக்கும் அந்த சோத்துக்கும் சாப்புடுறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அதான் சாம்பார் வகை ஒரு நாலு வகை கூட்டு வச்சி ஒரு அப்பளம் வச்சி ஒரு முறுக்கு வத்தல் வச்சி அந்த சாப்பாடில் இருக்கிற ருசி எதுலேயும் கிடைக்காது சில இடத்துல வெளிய எல்லாம் பாருங்க வெளி ஊர் நாட்டில் எல்லாம் பீசாவை திங்கோம் பர்கரை திங்கோம் நாங்கள் வந்து பிரி அதை திங்கவும் இதை திங்கங்காங்க நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு சாப்பாட்டு வகை தான் அரிசி சாப்பாட்டு வகை உணவு தான் நமக்கு பாரம்பரியம்மான உள்ளது இப்போ கறி எடுப்போம் கறி எடுத்தால் அது ஒரு சிக்கன் பொறிச்சி சாப்புடுறது கறி கொழம்பு வச்சி வெள்ளை சோறு பொங்கி அது சாப்புடுறது அது ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளை பொறுத்த அளவுக்கு சாம்பார் சாதம் அதே மாதிரி சாப்புடுறோம் நம்ம இப்போ ச சாம கொழம்பு வைக்கணும்னா கொழம்புக்கு தேவையான மெயினாக உள்ளது உப்பு காரம் புளிப்பு இது புளி இதெல்லாம் நமக்கு மெயினு ஏன்னா அந்த உப்பு புளிப்பு உரப்புலாம் கரெக்டாக இருந்ததுனா அந்த சாப்பாடு சாப்புடுறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கூட கொஞ்சம் தான் சாப்புடுவோம் சா கொஞ்சமா சாப்புடுறங்க கூட நல்ல ருசியாக இருக்கே இந்த மீன் கொழம்பு நல்லா இருக்கே சே இங்கே உள்ள மீன் கொழம்புக்கு வித்தியாசம் இருக்கு அப்போ மண்சட்டி கொழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கா அப்படின்னோன யாரு வந்தாலும் அது சாப்புடுறதுக்கு கூட கொஞ்சோண்டு சோறு திங்க ஆசைப்படுவாங்க யாருமே கம்மியாக திங்கணும் அப்படினு நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அந்த சாப்பாடு மா மீனும் நமக்கு உடனைக்கு உடன வர்ற மீன் ஏன்னா ஐஸில் வச்சி நாலு நாள் அஞ்சு நாள் வர்ற மீனும் கிடையாது உடனையே வர்ற மீன் சாம்பார் வைக்கமா ஒரு அவியலை வைக்கமா ஒரு அப்பளத்தை பொறிக்கமா ஒரு முறுக்கு வத்தலை பொறிச்சோம் அந்த அதை ஒரு ப வட பாயசத்த வச்சி சாப்புடுற மாதிரி அது ஒரு டேஸ்ட்டு அந்த இல வச்சி அந்த இலையில சாப்புடுறதே முகத்துக்கும் சுளிப்பு முகமும் அப்போ நல்ல பளபளனு வரும் இலையில எப்பவுமே தட்டில் சாப்புடுறத விட இலையில சாப்புட்டு பாருங்க சோற அந்த முகமே பளபளப்பாக இருக்கும் நமக்கு ஏன்னா இல சாப்பாடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு இருக்கும் எத்தனை வகை கூட்டு வச்சாலும் அந்த இலையில சாப்புடுறது அந்த கொழம்ப ஊற்றி விறவி அதுக்கும் ஒரு ரெண்டு கூட்டு வச்சி சாப்புடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் போகிறோம் கடையில போய் மீ பிஸ்த்தா என்னது பெ வேற பர்கரு பின்ன அப்படி இப்படிங்காங்க அதெல்லாம் என்ன சாப்பாடு சாப்பாட பா பாரம்பரியம் சாப்பாடு நமக்கு அரிசி வகை தான் நமக்கு நம்மளை விட்டு பிரியாத சாப்பாடு அரிசி மீன் கறி முட்டை அது என்ன சாம்பார் வகை இதெல்லாம் நம்மளை விட்டு தமிழ்நாட்டு மக்களை விட்டு பிரியாது அந்த சாப்பாடு அது நம்மளோட சேர்ந்தது நம்ம எப்படி இருக்கோமோ அதை தான் நம்ம கூட அதே நம்ம கூட தான் ஒட்டிக்கிடும் அந்த சாப்பாடு வந்து யாரும் பிரிக்க முடியாது